நான் மற்றவயங்கள விட அரசியலில் கொஞ்சம் அதிகமான ஆர்வமுடையவனாக எப்போவுமே இருப்பேன் அதாவது மாநில அரசியல் ஆகட்டும் மற்ற படி இருக்கக்கூடிய மாவட்ட அரசியலாக இருக்கட்டும் டெய்லி இருக்கக்கூடிய நடப்புச் செய்திகள் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பின்பற்றிட்டு வரக் கூடியவன் அதே மாதிரி ஒவ்வொரு செய்திகளோடும் ஒப்பிட்டு அதனுடைய எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஸ்டேடிஸ்ட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரக் கூடிய ஒரு ஆள்